ஹலோ சார் கேட்குதா சார் சார் வேலயெலாம் நல்லா போயிட்டிருக்கு சார் ஒர்க்கு ஃபிஃப்டி பர்சண்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கு சார் இங்கே எதுவும் பிரச்சனை இல்லை சார் எல்லாம் கரெக்டாக போயிட்டிருக்கு சார் இங்கே திங்ஸ்ஸு தான் சார் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ரோப்பெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது ஏணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நீங்கள் பொருளெல்லாம் எக்ஸ்ட்டா வாங்கி கொடுத்தீங்கன்னா வேலை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும் சார் இல்லை சார் இன்னையோடய இன்னி இன்றைக்கான ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு சார் நாளைக்கு தான் ஒர்க்கு ஸ்டாட் பண்ணணும் சார் இன்னும் இல்லை சேல்ரி வந்து ஒர்க்கு முடிஞ்சோடனே தான் சார் கொடுக்கணும் ஒர்க்கெலாம் கரெக்டாக போய்ட்டு இருக்குது சார் நீங்கள் நீங்கள் தேவையான பொருள் மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒர்க்கு கொஞ்சம் சீக்க ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் சார் அதெல்லாம் முடிச்சிடலாம் சார் ஓகே சார் ஓகே சார் இல்லை சார் சார் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடலாம் சார் நான் லிஸ்ட்டு நான் லிஸ்ட்டு உனக்கு அனுப்புகிறேன் சார் வாட்ஸப்ல என்னன்ன பொருள் வாங்கணும்னு லிஸ்ட்டு உனக்கு அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் அந்த பொருள் மட்டும் டெலிவரி பண்ணிவிடுங்க சார் ஒர்க்கு நாளைக்கு ஸ்டாட் பண்ணும் சார் எனக்கு நாளைக்கு காலைல வந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி ஈவ்னிங் கிடச்சாலும் பரவாயில்ல சார் இல்லைனா நீங்கள் மணி செண்ட் பண்ணிவிடுங்க சார் நாங்கள் பொருளெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு பில்லு சம்மிட் பண்ணிவிட்றேன் சார் ஓகே சார் ஆ ஓகே சார் நான் பில்லு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் சார் ஓகே ஓகே சார்

ஆ ஓகே சார்